ஹலோ சொல்லுங்கம்மா அப்படிங்களா அப்படிங்களா எவ்வளோ மார்க்கும்மா

ஆ எண்ட்ரன்ஸ் இருக்குது ஆ சரிம்மா சரி ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க எண்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் இருக்குது கிளாஸ் போய்ட்டு இருக்குது இப்போது

ஆ அப்ளிகேஷன்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை வந்து பேர் குடுத்திங்கனாலே என்ட்ரி ஆகிடும் அங்கே இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து எக்ஜாம் வரும் கிளாஸுக்கு அனுப்புறதாந்தாலும் அனுப்புங்கள் எக்ஜாம் கிளாஸ் இங்கே எடுக்கிறோம் ஃப்ரீயாக எடுக்கிறோம் அதனால் வந்து அனுப்புறாதாந்தா அனுப்புங்கள் வந்திங்கன்னா அதை பார்த்துட்டு எண்ட்ரன்ஸ் எழுதுட்டும் பார்க்கலாம் எண்ட்ரன்ஸ் எழுதி அதில் பாஸ்ஸு மார்க்கு என்ன போல வாங்கறாங்கிறதையும் பார்த்து தான் சொல்ல முடியும் நானூற்றி ஐம்பது மார்க்கு எடுத்துக்குறதுனால சலுகை இருக்குது அது வந்து ஆஃபீஸில் உக்காந்து பேசணும் பாஸ் வந்து எண்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணட்டும் அப்புறமா வந்து உக்காந்து பேசிக்கலாம் ஆஃபீஸில் உக்காந்து பேசிக்குவோம் சரிங்கம்மா ஆ நாளைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு வாங்க வந்துவிட்டு கிளாஸ் இருக்குது கிளாஸுக்கு போகட்டும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் எக்ஜாம் வருது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணட்டும் எழுதட்டும் என்ன மார்க் வாங்குறான்னு பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்ங்க அம்மா நீங்கள் கேக்கிற குரூப் கிடைக்கும் நீங்க பாஸ் பண்ணால் நீங்கள் கேக்கிற குரூப் கிடைக்குங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க